நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படினா கலாச்சாரங்கிறது வந்து நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அது வந்து பாதுகாக்க முடியாது ஆனால் ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம பாதுகாக்கணும்னு நெனைச்சோம்னா அது வந்து வேறு மாதிரி ஒரு நம்மளை வந்து பிற்போக்குத்தனத்துக்கு தான் அது தள்ளும் நம்ம லேட்டஸ்ட்டுக்கு அப்டேட் ஆகிறது தான் வந்து நல்லது அப்படினு நான் நான் நினைக்கிறேன் நமக்கு நமக்கு நம்ம நம்ம வந்து மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் எந்த கலாச்சாரமானாலும் அதை நம்ம வந்து அக்சப்ட் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை நம்ம வந்து இன்னொருத்தரை வற்புறுத்தியோ இல்லை அவங்க வந்து வற்புறுத்துகிற மாதிரி இருந்தாலும் இருக்கிற அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம அப்டியே பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் கிடையாது நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம கலாச்சரத்தை மாற்றிக்கணும் அது தான் வந்து கொஞ்சம் நல்லது